எனக்கு பிடித்த உணவு வகை எதுன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் மட்டுந்தான் சாம்பார் தான் வந்து பிடித்த உணவு எதனால் அப்டிங்கம்போது பார்த்தா சாம்பாரில் தான் வந்து சத்துக்கள் நிறையா இருக்குதுனு எனக்கு ஒரு அபிப்ராயம் ஏன்னா வந்து அதோடய நம்ம பருப்பு போடுகிறோம் காய்கறிகள் போடுகிறோம் இதுலேயும் குறிப்பாக வந்து நான் வந்து வீட்டு பொடியை தான் வந்து பயன்படுத்துவேன் சாம்பாருக்குன்னு வந்து சாம்பார் பொடின்னு தனியாக வீட்டில் அரைச்சி அந்த பொடியை மட்டுந்தான் பயன்படுத்துவேன் இத வந்து எப்படின்னா நம்ம பருப்பை வேக வைத்து மஞ்சள் பொடி போட்டு வேக வைத்து காய்கறிகள் நம்மளுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அதை வந்து நம்ம இப்போ இதுலேயுமே குறிப்பாக வந்து முருங்கைக்கா சாம்பாருன்னு ரொம்ப ரொம்பவே சுவையாக இருக்கும் அதுக்கப்பறம் அவரைக்கா கத்தரிக்காய் போட்டு கூட வைப்பேன் அந்த சாம்பாருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முள்ளங்கி சாம்பார் நல்லா இருக்கும் ஆனால் அதை வந்து குழந்தைகளுக்கும் கணவருக்கும் வந்து பாக்ஸில் வெச்சு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அந்த மதிய நேரத்தில் அது திறந்த திறந்த உடனே வந்து அந்த முள்ளங்கியோடய வாசனை வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அது அதனால் வந்து முள்ளங்கி சாம்பார் வந்து வீட்டில் இருக்கும்போது மட்டுந்தான் வைப்பேன் அவரைக்காய் சாம்பாருங்கம்போது நல்லா பிஞ்சு அவரைக்காவா பார்த்து அதை சாம்பார் வைத்தோம்னா வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த அவரைக்காவும் சாப்பிடுறதுனால வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அது நல்ல சத்து இப்போ என்னோடய பிள்ளைகளுக்கு வந்து உருளக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து சாம்பாரில் போடுவேன் அப்புறம் முருங்கைக்காய வந்து சாப்பிடுவாங்க இதில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்கும் அதனால வந்து சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த உணவு வகைன்னு தான் சொல்வேன் சாப்பாடு சாம்பாருக்கும் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இட்லி தோசைக்கும் ஊற்றி சாப்பிடுவேன் சில சமயங்களில் வந்து சப்பாத்திக்குக்கூட சாம்பாரை தொட்டு சாப்புடுவேன் அந்த அளவுக்கு வந்து சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்